நான் அப்படி ஒன்றும் புதிய நீச்சல் நுட்பத்தைக் கற்றுக்கொள்ளவில்லை நான் என் முன்னோர்கள் பின்பற்றிய நீச்சல் பயிற்சியினையே மேற்கொண்டு வருகிறேன் அப்படி ஒரு கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வந்தால் நான் ஒரு புதிய நீச்சல் நுட்பத்தைக் கண்டிப்பாகக் கற்றுக்கொள்வேன்